மாட்டுவண்டி பந்தயம் என்பது இரு காளைமாடுகள் வைத்து ஒரு மாட்டுவண்டி கட் கட்டி பந்தயம் வைப்பது மாட்டுவண்டி பந்தயம் இதில் யார் முதலில் வருபவரே அவரே முதன்மையான மாட்டுவண்டி வீரர் ஆவார் ஆடு மட்டும் சேவலு சண்டை வைத்து நான் பந்தயம் வைத்து பார்த்துருக்கின்றேன் சேவல் சண்டை என்பது இரு சேவல்கள் சண்டை போடுவது சேவல் சண்டை ஆடு என்பதும் இரு ஆடுகள் சண்டை போடுவதே ஆட்டுப்பந்தயம் என்று சொல்வார் மற்ற விலங்குகள் என்றால் புறா மற்றும் ஜல்லிக்கட்டு அவைகளை ஏதேனும் ஏதேனும் பந்தயம் ஆகும் விலங்குளின் பந்தயம் ஆகும்